இப்போ இந்திய பொருளாதாரம்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நல்லா இம்ப்ரூமெண்ட்டு நல்லா தான் இருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோவிட்லலாம் ரொம்ப சரிவில் இருந்துச்சு மக்கள் புழக்கம் எதுவும் இல்லாமல் இருந்ததில ரொம்ப இந்தியாவோட இது ரொம்ப பின் தங்கி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தான் சொல்லணும் இப்போ உலக நாடுகளில் நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கு நாலாவது இடமா அஞ்சாவது இடத்துல இருக்கு நம்ம இப்போ ஏற்றுமதி எல்லாம் சேர்ந்து இந்தியாவில் இருந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி வெளியில் அனுப்புறதெல்லாம் இப்போ அதிகமாக இருக்கு இப்போ நம்ம நாட்டில் இருந்து ரைஸ் கோதுமை காய்கறிகள் அந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ ஐட்டி ஃபீல்டு அந்த இது மாதிரி எல்லாம் உள்ள பொருளாதாரமெல்லாம் நல்ல இம்ப்ரூமெண்ட்டாக இருக்கு இப்போ டிஜிட்டல் இதில் பார்த்திங்கன்னா பேங்கிங்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஃபோனில் வந்துடுச்சி அதுக்கு முன்னாடி போய் ஃபாமில் ஃபில் பண்ணுவோம் ஒரு ஹால்ப் டே ஆகும் அங்கே போய் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ எல்லாம் கையில் இன்டர்நெட்டில் இப்போ ஒருத்தங்க பணம் அனுப்புறதாக இருந்தாலும் ஒரு ரெண்டு செகண்டில் அனுப்பிடலாம் இப்போ பணம் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சேவையை தெரிஞ்சிக்கிறதா இருந்தாலும் லோன் அப்ளே பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாலும் உடனே நம்ம ஃபோன்லேயே எல்லாம் பண்ணிக்கலாம் அதனால வளர்ச்சி இந்த டிஜிட்டல் வந்து ரொம்ப இதா இதாக இருக்குது இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் இப்போ போகிறதா இருந்தால் கூட ஈஸியாக கண்டுபுடிச்சிடலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் எங்கே போய்ட்டு இருக்கோம் இப்போ பேங்க்கில் ஏதாச்சும் பணம் மிஸ்ஸிங் ஆகுது அப்படினா உடனே ஈஸியாக கண்டுபுடிச்சிடுவாங்க உடனே இப்போ யார் எடுத்திருக்காங்க என்னங்கிறது அந்த டைமிங்கை பார்த்து என்ன அகௌண்ட் இது அந்த மாதிரிலாம் இருக்கு